நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் அப்புறம் இன்னொன்று செயின் ஒன்று வாங்கினேன் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து என்ன ட்ரெஸ்ஸு நைட் வியர் அதில் வந்து போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் நான் ஆர்டர் பண்ணும்போது அது சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் ரேட்டு கூட கம்மியாக இருந்துச்சு அண்டு துணி கூட நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நம்பி ஆர்டர் பண்ணால் அந்த ட்ரெஸ் வருது பாத்தவொடனே ஐ அம் டிஸப்பாயின்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா கலர் டல்லாக இருந்தது நான் ஆடர் பண்ண கலர் வேற பட் எனக்கு தந்த அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வேற அப்புறம் அதனோட துணி கிளாத்து கிளாத்தும் கொஞ்சம் மெலிசாக நல்லாவே இல்லை நான் அது போடக்கூட இல்லை அது எனக்கு ரொம்ப நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்புறம் இன்னொன்று செயின் செயின் எதுக்கு வாங்குனேன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்காக அந்த செயின் வாங்கினேன் அந்த செய்ன் பார்க்க அழகாக இருந்தது பட் எனக்கு வந்த செயினு துரு பிடிச்சு அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்புறம் நான் அந்த ஃபெஸ்டிவெலுக்கு செயின் வேறதான் போட்டுப் போனேன் பட் நான் ஆசை ஆசையாக நெனைச்சிட்டு இருந்தேன் அந்த செயின் போடலாம் அப்படின்ட்டு பட் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பட் டெலிவெரி ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா வேற மாதிரி வந்துடுது ஸோ அதனால் ஆர்டர் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்தது ஸோ அதனால் தான் இந்த ப்ராடக்ட்ஸும் நான் ஆர்டர் பண்ணேன் பட் எனக்கு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு